கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெயில் காலத்தில் அதிக ம படியான வெயில் இருந்தாலும் காலை நேரத்தில் மிதமான காற்றுடன் நன்று காலை நிலை இருக்கும் இங்கே இருக்கும் அனைவருக்கும் இந்த கால நிலை இந்த கிளைமேட்டு எல்லாம் பிடித்து இருக்கும் பகல் நேரத்தில் சிறிது வெயிலாக இருந்தாலும் இங்கு சுற்றியும் மலைகளும் காற்றும் நல்ல சுவாசிக்கும் காற்றும் சுத்தமான காற்றும் இருக்கும் மழை காலத்தில் நிறையாக மழை பேய்யும் அதை நோயாளிகளுக்கு சிறிது பாதிப்பாகும் நெசவாளர்களுக்கும் பாதிப்பு உண்டு உழவு தொழில் செய்பவர்களுக்கு மழை காலத்தில் தங்களுடைய உழவு தொழில் கொஞ்சம் சிறிது பாதிக்கு ஏற்படுத்தும் தக்காளியாக போன்றவற்றை ப பயிரிட்டவர்களுக்கு அதை ரொம்ப அவர்களுக்கு பண நஷ்டயீடு நிறையாக ஏற்படும் இதனால் அவர்கள் இந்த காலநிலையை வெறுப்பார்கள் ரொம்ப மழைபெய்வதனால் அவங்களுக்கு தாங்கள் பயிரிடும் நிலத்தில் பயிர்கள் அழிவதனால் அவர்கள் வந்து இந்த நிலத்தில் மழை தேவையா என்று அவர்கள் நினைக்கத்தூண்டும் மற்றும் காலநிலை பருவம் அன்றாட வாழ்க்கை அனைத்தும் அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லை நல்ல மேகமூட்டத்துடன் ஈர பதத்துடன் இருக்கும் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாதிப்பு அடைய உள்ளார்கள் மற்றும் பலர் இந்த காலநிலையை அனுபவிக் அனுபவிக்கவும் செய்கிறார்கள்